ஹலோ சார் வணக்கம் சார் ஆர்கே வெல்டிங் ஒர்க்ஸ்ங்களா சார் சார் நான் இங்கே ஆவுடையார் கோயில்லேருந்து ராஜ் பேசுகிறேன் சார் உங்கள் கடையிலேருந்து ஒரு நாலு கிலோ மீட்டர் தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது இப்போது இந்த ரீசென்ட்டாக வந்த அந்த புயலில் வந்து பின்னாடி பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டீல் பைப்பு ஸ்டீல் பைப்பு வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிருச்சு ஆ பக்கத்தில் மரம் ஒன்று இருந்தது வேப்பமரம் ஒன்று இருந்தது அந்த வேப்பமரம் அதில் முறிஞ்சு விழுந்தது இந்த பைப் லைனில் போய்கிட்டு இந்த மெயின் பைப் லைன் அது சப்ளையே வீட்டுக்கு வாட்டர் சப்ளை அதில்தான் வருது ரெண்டாக துண்டாக கட்டாகிடுச்சு அது பக்கத்தில் போய்கிட்டுருந்த சின்ன பைப் லைனில் விரிசல் விழுந்திருக்குது அதில் க்ராக் விழுந்திருக்கு அதனால அது எல்லாமே ஜிஐ பைப்பு சார் ஸ்டீல் பைப்பு ஒன்று மட்டும் அதுலேருந்து ஒரு கனெக்ஷனாகி போகுது அது மட்டும் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பைப்பு ரெண்டு செட்டாக போட்டு வச்சுருக்கோம் சரிங்க சார் எனக்கு ரொம்ப அவசரம் சார் ஏன்னால் வீட்டில் வந்து பைப் லைன் ஃபுல்லாகவே இதை நம்பி தான் இருக்குது இதில்தான் வாட்டர் சப்ளை வரணும் வீட்டில் வயதானவங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட உங்கள் கூட வேலை பார்க்குற ஆட்கள் இல்லை உங்களுக்கு அதில் வேலையாட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை யாராவது ஒருத்தரை அனுப்பி என்ன கண்டிஷனுங்கிறதை பார்த்துக்க சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு பிஸி நீங்கள் பிஸியாகதான் இருப்பீங்க சரி அனுப்பி விடுங்க அந்த பையனை அனுப்பி விடுங்க எவ்வளோ எவ்வளோவு ஆகும் ஆ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சரிங்க சார் சரிங்க சார் அதையும் சொல்லிடுங்க எத்தனை லேபர் வருவீங்க ஏன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்கள் வீட்டில் இருக்கணும் எல்லாேரும் வெளியில் போயிருக்காங்க சரிங்க சரிங்க சார் அதெல்லாம் பிரச்சின இல்லை சார் கொடுத்தர்லாம் ம் சரிங்க சார் சரிங்க சார் நாளைக்கா சார் நாளைக்கு நாளைக்கு ஆகிருமா நாளை வரைக்கும் ஆகிருமா இன்றைக்கு வாய்ப்பு இல்லையா சரி எப்படி பக்கத்தில் வேலை பார்க்குறீங்களா தூரமாக வேலை பார்க்குறீங்களா சார் வெளியூரில் இருக்கீங்களா சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் இங்கேயே வச்சு முடி முடித்து கொடுப்பீங்களா இல்லை எடுத்துகிட்டு போகணுமா சார் அதை பார்க்கணுமோ வந்து பார்த்தா தான் தெரியும் சரி சரி சரி கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு இது தேவையான இதெல்லாம் அந்த பவர் கனெக்ஷன் எல்லாமே இங்கேயே இருக்குது ஏன்னால் நானும் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி வெல்டிங் ஒர்கெல்லாம் பார்ப்பேன் இது ரொம்ப பெ பெரிய ஒர்க்காக இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிடுறேன் அதனால பார்த்துக்கலாம் உங்களுக்கு இங்கேயே பார்க்குற மாதிரி வசதிகளை செஞ்சு தர முடியும் என்னால் அதனாலதான் கேட்குறேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் நான் வெயிட் பண்ணுறேன் சார் நன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி